நான் சேகரிச்ச முதல் ஸ்டாம்பு பாரதியார் ஸ்டாம்பு அதோட மதிப்பு நூறுரூபா வரைக்கும் இப்போ போகுது அடுத்து காயின் எங்கள் தாத்தா எனக்கு சின்ன வயிசில் இருக்கும்போது கொடுத்த காயின் அது மெட்ராஸ் பிரசிடென்சி காயின் அதோட மதிப்பு நூறுரூபாலந்து ஆயிரூவா வரைக்கும் போகும் கடைசியாக இப்போ கூழாங்கல்லாம் கூழாங்கல் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயிசில் ஆத்தோரத்தில் கிடச்ச கூழாங்கல் அது டன் கணக்கில் எடுத்தீங்கன்னா ஆயரூவாலந்து ரெண்டாயரூவா வரைக்கும் போகுது